எங்கூர்லேயும் நிறையா நிறையா டான்ஸஸும் இருக்குது அதில் கரகாட்டம் வள்ளிக்கும்மி இந்த மாதிரி நிறையா இருக்குது அதுவும் வள்ளிக்கும்மின்றது வந்துட்டு இந்த இந்த இந்த நாங்கள் இருக்க ஏரியா சைடு எல்லாம் வந்துட்டு நிறைய ரொம்ப ஃபேமஸ்ஸாயிருக்கு ஆனால் அதுக்கும் நிறைய அதுவும் வந்துட்டு ஒரு காலத்தில் பாரம்பரிய நடனம் எல்லா ஊர்லேயும் அதை வந்துட்டு நடத்திட்டுருக்காங்க அதுக்குன்னு தனியாக கிளாஸஸ் வச்சுட்டு அதுக்குனு அரங்கேற்றம் பண்ணிட்டு அந்த கலையை வளக்கிறதுக்காக நிறைய ஊரில் அது வந்துட்டு நடந்துட்டுருக்கு இந்த ஊருன்னு இல்லாமல் அவங்க வெளி வெளி ஊர்களுக்கும் கூட்டிட்டு போய்ட்டு அவங்களுக்கு ரெககனைசேஷன் வாங்கி கொடுக்குறதுக்காக எல்லா அந்த அந்த டான்ஸுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கணும் அப்படிங்குறதுக்காக எல்லா ஊருக்கும் அதை கொண்டு போய்ட்ருக்காங்க கண்டிப்பாக வந்துட்டு அந்த நடனம் வந்துட்டு எல்லோரையும் வரவேற்கும் அதுவும் கரகாட்டத்தில் இப்போது நிறைய பேர் நிறையா இடத்துல வந்துட்டு வின் பண்ணிட்டுருக்காங்க அதுவும் ஒரு வகையான பாரம்பரிய நடனம் தான் ஒயிலாட்டம் மயிலாட்டம் இந்த பொய்க்கால் குதிரை இந்த மாதிரி நிறையா இருக்குது நம்ம ஊர் திருவிழால எல்லாத்திலேயும் இந்த மாதிரி நடனம் நடனம் வந்துட்டு போட்டுருப்பாங்க அதை பாக்கிறதுக்கே திருவிழானு வந்துட்டாலே அதை பாக்கிறதுக்கு எல்லோருமே போயிடுவாங்க அப்படிங்கிறப்போ ஊர் மக்கள் இல்லை ஊரில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு இந்த நடனம் அப்படின்றது எல்லோருக்குமே பிடிக்கிற ஒரு விஷயமா தான் இருக்குது அதனாலயே நம்ம எல்லா நடனத்துக்கும் நிறைய வரவேற்பு இருக்குது திருவிழா இப்போது இப்போ இப்போது வர வர ஜென்ட்ரேஷன்ஸ் வந்துட்டு அவங்கவுங்க அவங்களோட மேரேஜ் அந்த மாதிரி இப்போ எல்லா ஃபங்ஷன்லேயுமே டான்ஸ் அப்படின்றது வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க வெல்கம் டான்ஸ் அந்த மாதிரி நிறையா டான்ஸ் வந்துடுச்சி ஸோ கண்டிப்பாக டான்ஸ்ஸுன்றது வந்துட்டு மக்களுக்கும் மக்களுக்கும் ஒன்றுக்குள்ள ஒன்றாயிடிச்சி